முக்கியமான நியூஸ் எல்லாமே வந்துவிட்டு எப்படி எப்படி வந்துவிட்டு எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா சோஷியல் மீடியா வாட்ஸப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்தமாதிரி இதுலே எல்லாம் வந்துவிட்டு எங்களுக்கு வந்துவிட்டு அப்டேட் நியூஸ் வந்துகிட்டு கிடச்சிட்டே இருக்கும் லோக்கல் சேனல்ஸ்க்கு லோக்கல் சேனல்ஸில் வந்துவிட்டு லோக்கல்ஸில் நடக்கிற எந்த ஒரு ஆக்சிடண்ட்டாக இருக்கட்டும் கொலை கொள்ளை இந்த மாதிரி எனி எந் எந்த நியூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துவிட்டு லோக்கல் சேனல்ஸில் வந்துவிட்டு நாங்கள் பார்க்குறோம் ரீசண்டாக கூட வந்துவிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவில வந்துவிட்டு ஒரு கொலை ஒன்று நடந்துது ஸோ அது வந்துவிட்டு மார்னிங் டென் ஓ கிளோக் நடந்துச்சு அப்படின்னா டென் ஃபிஃப்டின் டென் தார்ட்டிக்குலாம் வந்துவிட்டு டோட்டலாகவே வந்துவிட்டு எல்லாத்துக்குமே வந்துவிட்டு பப்ளிஷ் ஆயிடுச்சு அது ரீசன் என்ன அப்படின்னா எ அது எப்படி பரவுச்சு அப்படின்னா த்ரூவ் வந்து இன்ஸ்டா வா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸப்பு இது மூலமாக வந்துவிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துவிட்டு அந்த நியூஸ் பரவுது ஸோ வந்துவிட்டு எந்த ஒரு நியூஸாக இருந்தாலுமே வந்துவிட்டு சோஷியல் மீடியா மூலமாக வந்துவிட்டு அது வந்துவிட்டு ஈஸியாக இங்கே வந்துவிட்டு எங்களுக்கு தெரிய வருது